என்னுடைய மொழி தாய்மொழி வந்து தமிழ் தான் எனக்குப் பிடிச்ச மொழியும் தமிழ் தான் தமிழை வந்து நேசிக்காதவங்க யாருமே இருக்கற முடியாது வெளிநாட்டு மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த தமிழுன்றது உச்சரிப்பும் சரி எல்லாமே சரி ஈஸியாக வரும் நம்ம வந்து இதுலேயே வந்து மொழியிலே கற்றுக்க வேண்டியது வந்து தமிழ் தான் முதல் எனக்கு எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது எனக்கு தமிழுன்றது வந்து என்னுடைய இதுமாதிரி உயிர் மாதிரி தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன எத்தனை மொழிகள் வந்தாலும் தமிழுக்கு இணை ஈடாகாது எதுவுமே ஈடாகாது அதனால் அதேமாதிரி அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறப்பக்கூட யார் என்ன எந்த எத்தனை மொழி வந்தாலும் தமிழில் உச்சரிக்கின்ற இது எந்தவொரு எப்படி சொல்கிறது தமிழில் பேசுகிறப்போ இருக்கிற அந்த ஒரு இது வராது டக்குன்னு புரிஞ்சுக்கிற ஒரு மொழி தமிழ் மொழி தான் அதில் ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு இதுவும் வந்து அது சொல்லி சொல்லி அது டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் எல்லோருக்குமே மற்ற மொழியில் வந்து நம்ம கற்றுக்கிறது கஷ்டம் ஆனால் தமிழை நம்ம சீக்கிரம் கற்றுக்கலாம் அதில் வர வார்த்தைகளும் அதில் வர சொற் சொற்றொடர்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் தாய்மொழி எனது தமிழுன்றதுனால் நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன் தமிழ் மொழி எனக்கு தாய்மொழியாக வந்ததுக்கு எனக்குப் பிடிச்ச மொழியே எனக்கு தமிழ் மொழி தான்